தொழில்வணிகம் தொழில்வணிகம் போன்ற உள்ளூர் பொருளாதாரத்தில் தமிழ் மொழியை எப்படி பயன்படுத்திகிறேன் என்பது கேள்வியில் தொழில்வணிகம் இதுபோன்ற துற துறைப்ப துறைகளில் பார்த்திருந்தால் நமக்கு தாய் மொழி தமிழை காட்டிலும் வேற எந்த மொழியும் கால்பதித்து வளர்ச்சியும் வளர்ச்சியடைய முடியாத ஒன்று ஏனென்றால் இங்கே இருப்பவர் அனைவரும் தமிழ் தெரிந்தவர்களே இவர்களிடத்தில் நாம் தமிழில் பேசி மட்டு பேசினால் மட்டுமே நமது பொருளாதாரத்தையும் நம் வணிகத்தையும் பெருக்கமுடியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொருளையும் வணிகம் செய்யும்பொழுது அதில் விளம்பர பதாகைகளும் சரி அதை சுற்றி நடக்கக்கூடிய விற்பனை நிலையங்களிலும் சரி தமிழ் மொழி பெரிதும் பேசப்படும் காரணம் நமது மொழியில் தான் அனைத்து விதமான அர்த்தங்களும் காரணங்களும் இருக்கின்றன ஏனால் இவ்வுலகிலே மூத்தக்குடி தமிழ் குடி உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து தோ தோன்றிய காலத்தில் இருந்தே தமிழ் இருந்து வருகிறது ஆதலால் நமது தமிழ் மொழி பழைய மொழி என்றாலும் அதில் அதில் இருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களும் அதில் இருக்கும் ஒவ்வொரு காரணங்களும் மனிதன் வாழ்வுக்கு இன்றியமையாத ஒன்றாகும் ஆகவே தமிழில் பேசி தமிழில் பேசினால் மட்டுமே நமது வணிகத்தையும் நமது தொழில் முன்னேற்றத்தையும் நமது பொருளாதாரத்தையும் பெ பெருக்கிக்கொள்ள மு முடியும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை அது ம மிகை அது மட்டும் மிகையல்ல மிகையாகாது ஏ தமிழில் நாம் நமது பொருளை பற்றி பேசும் போது நமது பொருள் எந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது எந்த அளவுக்கு உலக அரங்கில் அது இடம் பிடித்திருக்கிறது என்பதை நமது தமிழ்ல அது உரையாற்றும்பொழுது அதை கேட்பவர்கள் அதன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதை பற்றி தெரிந்துக்கொள்ளவோ இல்லை அதை வாங்கி பயனடையவோ விரும்புவார்கள் இது ஒரு இது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம எப்படி யோசித்து பார்த்தாலும் இதில் ஒன்று மட்டும்தான் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கிறது க ஒன்றே ஒன்று என்றால் அது தமிழ் மொழி மட்டும் தான் நமது தாய் மொழி தமிழ் மட்டும் தான் வால்க தமிழ் வளர்க தமிழ் தமிழ் எங்கும் நிலைத்திருக்கும் தமிழர்கள்ன்ற ஒ இந்த ஒரு ஊர்களில் உள்ள அனைத்து விதமான ஊர்களிலும் பரவி கிடக்கிறார்கள் ஆனால் உறவு யாதெங்கும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூ சொல்லிய ஒரு திருமகனார் கனியன்பூங்குன்றனார் நம் தமிழ் மொழிலயே இ இருந்து உள்ளவர் ஆகவே தொழிலுக்கும் வணிகத்திற்கு நம் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் தாய்மொழி தமிழை விட வேற எந்த மொழியும் சிறந்ததல்ல என்பதே என்னுடைய கருத்து